சேமிப்புக்கு எல்லையும் கிடையாது குறிக்கோளும் கிடையாது அது இலக்கும் கிடையாது இப்போது நம்ம ஒரு பொருளை சின்ன வயதில் இருக்கும்போது நம்ம முன்ன என்ன சேமிப்புச்சு சேமித்து வைப்போம் பொம்மைங்கள் கல் அந்த மாதிரி விளையாட்டு பொருள் அதெல்லாம் சேமிச்சு வைப்போம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் படிப்போம் படிச்சு பண்ணி நம்ம டிகிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதை கரெக்ட் பண்ணி வைப்போம் அதே படிச்சு முடித்தக்கப்புறம் வேலைக்கு போவோம் காசு சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு பருவநிலை மாறும்போது ஒவ்வொரு ஏஜ் வரும்போதும் அதுக்குத் தேவையானதெல்லாம் நம்ம சேமிச்சு வெச்சுட்டேதான் இருப்போம் நம்ம பிறந்ததுலேர்ந்து சாகிற முடிக்கும் சேமிச்சு வைச்சிட்டேதான் இருப்போம் படிச்சுட்டு முடிச்சிட்டோம்னால் காசுக்கு சம்பாதிக்கணும்

சேமிப்பு என்பது எல்லோர் வாழ்க்கையிலையும் இருக்குது அது எப்போதும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது இதுக்காக நம்ம சேமிக்கிறோம் இப்போது பணம் சம்பாதிக்கிறோம்னா நம்ம இது நம்ம படிக்கணும் நம்ம பசங்களை படிக்க வைக்கணும் அதாவது நம்ம கல்யாணத்துக்கு அந்த மாதிரி எதோ ஒன்று ஒரு குறிக்கோளோடு சேமிச்சு வைப்பாங்க அது முடிஞ்சுச்சினா அதோடு முடியுதுன்னு பார்க்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ஓகே இனி கொஞ்சம் சேர்த்து வைச்சா இது இதுக்கு யூஸ் ஆகும் அதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சேமிப்புங்கிறது வளர்ந்துட்டேதான் இருக்கும் அதுக்கு இலக்கு இருக்குது நோக்கம் இருக்குது ஆனால் முடிவு மட்டும் கிடையவே கிடையாது சேமிப்புக்கு